எனக்கு பிடித்தது மீன் குழம்பு அதை எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் மீனை ஃபஸ்ட் வாங்கி அதில் இருக்கிற செலம்பெலாம் எடுத்து நம்ப சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வச்சுக்கிட்டு எண்ணெயை சட்டியில் ஊற்றி இந்த வெந்தயம் து கொஞ்சம் வறுத்து அதை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து எண்ணெயில் போ போ போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வ வனத்த தாளித்து விட்டு இந்த செ சொன்ன சாமான் இந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா போட்டு அதில் வதக்கணும் நல்லா எண்ணையில் போட்டு வதக்கணும் அது அப்புறம் மசாலா பாக்கெட் வாங்கி அதிலேயே எண்ணெயிலயே போட்டு நல்லா கொழப்பி வதக்கினா நல்லாயிருக்கும் நானும் அதை மாதிரி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா குழம்பு புளியை கரைச்சு புளியை ஊற வச்சுட்ணும் முன்னாடி அதை புளியை கரைச்சு ஊற்றி அந்த குழம்புல ஊற்றிட்டு உப்பு புளி எல்லாம் போடணும் அதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சு ஊத்தணும் அதில் தேங்காயை அரைச்சு ஊற்றி நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் எல்லாம் எடுத்து அதில் போடணும் அப்போ மீனை போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிடம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடணும் இல்லாட்டி மீன் வந்து ஒடஞ்சு போயிடும் அதனால் தான் அது மாதிரி வச்சா ருசியாயிருக்கும் ரொம்ப டேஸ்டாயிருக்கும் அது மாதிரி செய்யறது தான் ரொம்ப நல்லது